ஹலோ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் ஓகே மேடம் என்ன மாதிரி ஆக்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணனும் உங்களுக்கு என்னமாதிரி கண்டிஷனில் இருக்கு ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் நான் லேட்டஸ்ட் நியூ மாடல் எல்லாம் காட்டுறேன் ஆனால் ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஃபிஃப்ட்டி தௌசண்ட் இப்படிதான் மேடம் வரும் இப்படி தான் ஸ்டாட்டிங்காக வரமாரி இருக்கு பரவால்லையா ஓகே மேடம் அது பார்த்துக்கலாம் இப்போ இது கம்மி பண்ணி இது பண்ணிக்கலாம் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு எந்தமாதிரி ஆல்ட்ரேஷன் வரணுன்னு நான் கா கேக்கு காட்டுறேன் மேடம் நிறையா ஆல்ட்ரேஷன் மாடல் வந்து இருக்கு இப்போ நியூ டிஜிட்டல்லையும் எல்லாம் அதிகமாக வந்து இருக்கு இன்சுலேஷன் பண்ணமாதிரி தண்ணி உள்ள இறங்காதமாரி இதமாதிரிலாம் இருக்கு ஓகே மேடம் ஓகே மேடம் அப்படி நீங்கள் வந்து குவாலிட்டி டிஸ்கவுண்ட் பண்ணனும்னா நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது ஏன்னா எல்லாமே ரேட் அதிகம் இப்போ வுட்டில் புது மாடல் ஒன்று வந்து இருக்கு மேடம் அதை பண்ணனும்னா எப்படியும் ஒரு சிக்ஸ்ட்டீன் கே ஃபிஃப்ட்டீன் கே ஃபிஃப்ட்டி கே எயிட்டீன் கே இந்தமாதிரி வந்துரும் மேடம் அது வந்து வுட்டு தான் ஃபுல் ப்யூர் வுட்டு தான் உங்களுக்கு தண்ணி கிண்ணி உள்ளே லீக் ஆகாம ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு வந்து செக் பண்ணனும் மேடம் இல்லை மேடம் உங்களுக்கு நாங்கள் இதில் அனுப்புறனாலும் அப்படி இல்லை உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆவலேன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூட விசிட் பண்ணலாம் கடையில் எங்கள் கடையில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமாரி என்ன டிசைன் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் கூட பண்ணிக்கலாம் ஏன்னா நாங்கள் ஃபோனில் அனுப்புறது கம்மியாகதான் அனுப்பமுடியும் அதுவும் உங்களுக்கு ஃபோட்டோ பிக்ச்சராஸ்ஸாக தான் வரும் அதனால் உங்களுக்கு அது சரியான இது தெரியாது டிசைன் எல்லாம் நீங்கள் வேணும்னா டேரெக்டாக வந்து இன்சுலின் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்தமாதிரி இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு புதுசாக நாங்கள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணுன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் கூட வரும் மேடம் ஒரு தௌசண்ட் இல்லை டூ டூ தௌசண்ட் இது மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் மேடம் மேடம் இது சரி அங்கே வந்து எப்படிலாம் இருக்கு எப்படி இருக்கு கண்டிஷன் இதில் என்னென்ன அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்த்துட்ட பிறகு தான் மேம் நாங்கள் பே பேசமுடியும் எவ்வளோ அமௌண்ட்டு அரௌண்டிங் வரும்ன்னு ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் அட்வான்ஸு நீங்கள் பார்த்துட்டு நான் உங்களுக்கு இதை அனுப்புகிறேன் அட்வான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அனுப்பிவிடுங்க புக் பண்ணுறதுக்கு என்னையை டேட்டுன்னு சொன்னிங்கன்னா நான் அந்த டேட்டுக்கு வந்து நான் செக் பண்ணிக்கொடுக்குறேன் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம்